பொதுவாக துணிகளை வந்து சோப்புத்தூள் போட்டு ஊற வச்சு அது மாதிரிதான் துவப்பேன் ரொம்ப முடியலைன்னா சில சமயங்களில் வாஷிங் மிஷின்னும் யூஸ் பண்ணுவேன் எஸ்ஸ்பெஷலி மழை காலத்தில் வெயில் காலம்னா நம்ம நார்மலாக துவச்சிட்டு உலர்த்துனோன்னா நம்ம பால்கனியில் கொடியில் போட்டால் காஞ்சிடும் ஸோ அதுமாதிரி இல்லாமல் மழைக்காலங்களில் மெயினாக சில சமயம் வாஷிங் மிஷினில் போட்டேம்னா இந்த ட்ரையர்னால் ஒரு ஆஃப் ட்ரையாருக்கும் ஸோ அதை எடுத்து காயப்போட்டோன்னா சீக்கிரம் காஞ்சிடும் அதனால் அந்தமாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து இப்போ அடிக்கடி வெளியில் போகிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் இப்போ ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சும்மா பக்கத்தில் போயிட்டு வர்றோம் இல்லை இப்போ இது பண்ணுறோன்னா அந்த ட்ரஸ்ஸை மறுபடியும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் துவப்பேன் ஃபுல் டே போட்டதுன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் வேர்வையாக இருக்கும் ஸோ உடனே துவச்சிருவேன் சில நேரங்களில் சில மணி மணி நேரங்கள் மா பயன்படுத்துகிற ஆடையை வந்து ஒரு ரெண்டு நாள் விட்டு மறுபடியும் அதை எங்கேயாவது ஒரு பக்கத்தில் போ போகும் போது அதை உடுத்திட்டு அதுக்கப்புறம் துவப்பேன் தண்ணி செலவும் மிச்சமாகும் ட்ரஸ்ஸும் அதோடய குவாலிட்டி அதோடய இது வந்து கொஞ்சம் நெடுநாள் வரும் அப்படிங்கிறதுக்காக